இப்போ வந்து கால்நடை வந்து ஏதாவது ஒன்றை தான் நம்ப வைக்க முடியும் ஒரு கறவன் பசு அதை வைச்சமுன்னா அதுக்கு போய் புல்லு பிடிங்கின்னு வரணும் அதை பராமரிக்கணும் அதுக்கு காலை இப்போயும் எல்லாம் கொடுத்து நம்ப வச்சுருந்தமுன்னா அது வந்து கவா ஆ கன்று போட்டால் அதுக்கு பால் கிடைக்கும் ச அந்த அந்த சாணமெலாம் நம்ப குப்பையில் வாரி போட்டால் நம்ம நிலத்துக்கு பயன்படும் அதையால் ஒரு வகை கால்நடை வைச்சால் தான் போதும் பல கால்நடை வைச்சா நம்பளால் முடியாது